க்ரா நிதித்துறை அப்படின்றது எப்படி மேம்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னால் இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு முன்னே விட இப்பபோ கொஞ்சம் சம்பளம் கொடுக்குறாங்க அதை எப்படி ஆசிரியராக இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் அதுமாதிரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழில் செய்கிறத்துக்கு கிராமப்புறங்களில் லோன் கொடுக்குறாங்க லோன் கொடுத்து மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலிமா பெண்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து அதன் மூலிமா அவங்க வந்து குழுக்கள் அமைச்சி அவங்க சொந்தமாக வெளியில் வட்டிக்கு வாங்காமல் சொந்தமாக அவங்களால ஒரு தொழிலை தொடங்குகிறத்துக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்து கிராமப்புறங்களில் கொடுக்குறாங்க இது வந்து நாங்கள் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா இது வந்து எங்களுக்கு நிதி மேலாண்மையாக தான் தெரியுது நிதித்துறை மேம்பாடு மேம்பட்டுள்ளதாக தான் எங்களுக்கு தெரியுது ஏன்னால் நாங்கள் ஒரு இடத்துல போய் கடன் வாங்குகிறத விட ஒரு மகளிர் சுய சுய உதவிக் குழுக்கள் மூலிமா ஒரு பத்து மகளிர் இணைந்து அந்தக் குழுக்கள் மூலிமா நாங்கள் ஒரு அமௌண்ட்டை எடுத்து அந்த அமௌண்ட்டை நாங்கள் தவணை முறையில் கட்டுறதால் எங்களுக்கு வந்து வட்டி கிடையாது அதிகப்படியான வட்டி கிடையாது நாங்கள் மூணு பைசா வட்டிக்கு வாங்கி நாங்கள் பணம் செலுத்தணும் அப்படின்னா அது அதிகப்படியான வட்டி நாங்கள் அதே பேங்க்கில் செலுத்தும்போது எங்களோடய முதல் பணத்தை டிவைட் பண்ணி வட்டி பணம் கம்மியாக முக்கால் வட்டி ஒரு வட்டி அந்தமாதிரி மகளிர் குழுக்கள் மூலிமா எங்களுக்கு நிறைய பணம் வந்து கிடைக்குது அதன் மூலமா நாங்கள் சிறு தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்குது சிறுதொழில் மட்டும் இல்லாமல் ஒரு படிப்புக்கோ எங்களோடய சொந்த யூஸ் கோ எங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ் ஆ இருக்குது நாங்கள் மாதம் தோறும் தவணை தவணையாக கட்டுறதால எங்களுக்கு வந்து அந்த பெரிய பாரமாக இருக்காது இப்போ வட்டிக்கு வாங்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து வட்டி பணத்தை மட்டுமே செலுத்தக்கூடிய அமௌண்ட் நாங்கள் மகளிர் குழுக்கள் மூலிமா நாங்கள் எடுக்கிற அமௌண்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாதமாதம் செலுத்துகிறோம் எங்களோடய முதல் பணமே அதில் அடைஞ்சு போது ஸோ எங்களுக்கு அதனால் வந்து நிதித்துறை வந்து எங்களுக்கு எங்களுக்கு உதவியாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு கிராம மேம்பட மே பட ஒரு கிராம வந்து உதவிபெறுது அப்படின்னா அதனுடைய எல்லா மக்களும் பயன்படுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த அந்த மாவட்டம் வந்து மேம்படுத்து ஸோ எங்களுக்கு இந்த நல்ல விஷயமாக தான் படுது